சந்தை ஒரு ஒரு வாரமும் நடக்கிறதான்னா நடக்குதுதான் ஆனால் எதுக்கு நடக்குதுன்னு தெரியல ரேட்டு டிஃப்ரன்சு பார்த்திங்கனா ஒன்றும் பெருசாக இருக்கிறமாதிரி தெரியல பறவை சந்தையே பார்த்திங்கனா சுற்றி உள்ள கிராமத்தில் விளவிக்குறத அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறாங்க அது மருந்து இல்லாமல் எதுவும் இல்லாமல் அதனால பார்த்திங்கனா நமக்கு சந்தை இந்த நேரத்தில் கொஞ்சம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் மற்றபடி விலைவாசியோ மற்றத பற்றி சந்தை கேட்டிங்கனா விலைவாசிலாம் ஒன்றும் டிஃப்ரன்சுலாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க மொத்தமாக வாங்கி போட போகிறோம் ஒரு வாரத்துக்கு அதுக்காக வாரத்தில் ஒரு நாள் சந்தைக்குப் போகிறோம் அவ்வளோதான்